ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம்ப்பா நான் லதாதான் பேசுகிறது அப்படிங்களா ஆ ஆ ம் ம் ஆ ஆ அப்படிங்களா ஆ ஆ

ஆ ஆமாம் ஆமாம் நாங்கள் இந்த பக்கத்துக்கு தெருதான் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கும் எங்களுக்கு கரும்புதான் போட்டிருக்கோம் ஆமாம் நீங்கள் இங்கே ஆ சரிங்க சார் ஏன்னால் இப்போ அதிகமாக வரக்குள்ள நான் அதை பயன்படுத்தி பார்க்குறேன் ஏன்னால் பக்கத்து கொல்லையில் கம்மியாகதான் கிடச்சிது இப்போ நிறையத்தான் விளைச்சல் வருது அதேமாதிரி இப்போ எங்களுக்கும் சப்ளை பண்ணுங்கப்பா நாங்கள் வாங்கிக்கிறோம் சரி சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க ஆ நாளைக்கு ஒரு பத்து மணிக்கே வாங்க அங்கேதான் இருப்போம் ஆ பார்த்துக்கலாம்

ஆ எடுத்துட்டு வாங்க ஒரு அய்ய

சார் கண்டிப்பாக கொடுத்துடுறோம் சரி வாங்க சரி சார் நான் கண்டிப்பாக கேட்கறேன்

ஆ வாங்க வாங்க ஆ சரி வாங்க சார் நான் ஐயாயிரம் கொடுத்துடுறேன்ங்க சார்